சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் சாமிஸ் ஸ்கூல் ப்ரின்ஸ்பால் தான் மேடம் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஓகே ஓகே மேம் ஓகே க மார்க் கரெட்டாக சொல்லுங்கள் ஃபோர் ஹண்ரடா ஃபோர் ஹண்ரட் அபோவ்வா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் குட் மார்க் எடுத்திருக்காங்க ஓகேமா ஓகே ஓகேமா இப்போது உங்கள் பாப்பா வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க நீடாமங்கலத்தில் ஓகேங்களா நல்ல மார்க் எடுத்திருக்காங்க இப்போ வந்து என்னப்பா அவங்க ப்யூச்சரில் என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறியோ அவங்க என்ன படிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேமா இன்றைக்கு எங்கள் டே இன்றைக்கு எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகெண்ட்ரி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அதில் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் இருக்குது ப்யூர் சயின்ஸ் குரூப் இருக்குது அக்கௌண்ட்டு காமர்ஸ் அண்டு அக்கௌண்டன்சி குரூப் இருக்குது இது இல்லாமல் நர்சிங் குரூப் இருக்குது மொத்தம் நாலு குரூப் தான் நாங்கள் வெச்சுருக்குறோம் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் உம்ப உங்கள் பாப்பா வந்து நீங்கள் வந்து டாக்ட்ருக்கு படிக்க வெக்கணும் அப்படிங்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸ் பயாலஜி இல்லாமல் உங்களால் படிக்க வைக்க முடியாது மேக்ஸ் பயாலஜி படிக்கிச்சா ப படித்தா மட்டும் போதாது நீட் எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணணும் ஓகேங்களா நீட்டுக்கும் நாங்கள் வந்து க்ளாஸ் எடுக்கிறோம் நாங்கள் ஓகேங்களா இப்போ நீங்கள் லெவன்த்துக்கு அப்போ எங்கள் லெவன்த்து லெவன்த்துக்கு எங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக்கு ஒரு லட்சம் ருபா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு லட்சம் ருபா எதுக்காக அமௌண்ட்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு ப்ளஸ் ஹாஸ்ட்டல் ஃபீஸு அது இல்லாமல் இந்த நீட் கோச்சிங் க்ளாஸ்யெலாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் ஃபீஸ் பே பண்ணுறோம் நாங்கள் ரொம்ப அது இந்த ஒன் லேக்லேயே வந்து நோட் புக்கு இது எல்லாமே ஸ்னேஷ்னரி ஐட்டம் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் நாங்கள் ஓகேங்களா லெவ லெவன்த்துக்கு லெவன்த்துக்கு மட்டும் தான் மேடம் நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் ஓகேங்களா ஆனால் வந்து கண்டிப்பாக இப்போ இப்போ ஹையர் செகண்ட் இப்போ லெவன்த் அண்ட் டூவெல்த்து அப்படின் பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் எல்லாேருமே வந்து ஹாஸ்டலில் தாம்மா ஸ்டே பண்ணும் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க ஓகேங்களா உங்கள் பாப்பாவும் நீங்கள் ஹாஸ்ட்டலில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் ஸ்டே பண்ணி தான் ஆகணும் லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னால் அப்போ தான் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கோச்சிங் இது கொடுக்க முடியும் க்ளாஸு ஸ்பெஷல் க்ளாஸெலாம் அட்டன் பண்ண முடியும் டெய்லி டேஸ்காலராக வீட்டுக்கு வந்துவிட்டு போயிருந்தாங்க அவங்களால ஃபுல் டைம் வந்து க்ளாஸ் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா அதனால் வந்து நீட்டுக்கோ இல்லாட்டினா இன்ஜினியரிங்க்கோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களா கம்பல்சரி ஸ்பெஷல் க்ளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஏன் டெஸ்டெலாம் வைப்பாங்க காலையிலே நைட் ஈவினிங்கெலாம் டெஸ்டெலாம் வைப்பாங்க டெஸ்டெலாம் அட்டன் பண்ணணும் சரிங்களா நீங்கள் எப்போ வேணாலும் வைப்போம் நீங்கள் வந்து பாப்பாவை பார்க்க வரதுக்கு மந்த்லி டூ டைம்ஸ் வரலாம் ச ஃப செகண்ட் சேட்டர்டேவும் ஃபோர்த்து சேட்டர்டேவும் நீங்கள் வரலாம் ஓகேங்களா அப்போ வரப்போ நீங்கள் பாப்பாவை வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அன்றைக்கு ஒன் டே மட்டும் சரிங்களா அந்த சன்டே செகண்ட் சன்டேவும் ஃபோர்த் சன்டே வர்றீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து பாப்பாவை நீங்கள் வெளியே வெளியெலாம் கூட்டிகிட்டு போகலாம் அலோ பண்ணுவோம் தேவையானது பிடிச்சது எல்லாம் வாங்கிகிட்டு வந்து கொடுக்கலாம் கடைக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு அன்றைக்கு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளார கொண்டு வந்து க்ளோ மறுபடியும் ஸ்டே பண்ணிடணும் அவங்க சரிங்களா ஃபீஸ் எவ்வளோனா நாளைக்கு நீங்கள் நாளைக்கு நீங்கள் அட்மிஷன் போடுகிறதுக்கு வரும்போது பாப்பாவோடய டிசி மார்க் ஷீட்டு எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா இப்போ ந ஓகேங்களா ஒரிஜினல் ஒரிஜினலெலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்கமா இப்போ இந்த ஸ்கூலில் கூட ஒன்றும் கொடுக்க ஆரம்பிக்கலை ஒரிஜினல் எப்போது கொடுக்கறாங்களோ அப்போ வாங்கிக்கிலாம் அது வரைக்கெலாம் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க பாப்பாவோடய ஆதாரு கார்டு ஜெராக்ஸு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம் நீங்கள் சரிங்களா ம்ம் இருக்குதுமா இருக்குது இருக்குது ஸ்போர்ட்ஸ்லெலாம் இருக்கிறாங்க உங்களுக்கு உங் உங்கள் டாட்டர் வந்து எந்த சப்ஜெக்ட் எந்த சே ஸ்போர்ட்ஸ்சில் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்களோ அந்த அந்த ஸ்போர்ட்ஸ்சில் வந்து கண்டிப்பாக அவங்க விளாட விடுவோம் நாங்கள் சரிங்களா அவங்க வந்து ஸ்டேட் லெவல் மேட்ச்சுக்கு போனாலும் சரி டிஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச்க்கு போனாலும் நாங்கள் கண்டிப்பாக அலோ பண்ணுவோம் அலோ பண்ணாமெலாம் இருக்க மாட்டோம் நாங்கள் சரிங்களா அதுக்கான கோச்சிங்கும் உண்டு இங்கே ஓகேமா தேங்க் யூ நாளைக்கு வாங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கங்க ஆ தாராளமாக வாங்க வாங்கமா ஓகே தேங்க் யூமா